இந்தியாவில் மக்கள் சென்று பார்க்கும் முக்கியமான மத தலங்களில் இரண்டு மத தலங்களை பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் அதில் முதலாவது வந்து சபரிமலை சபரிமலை வந்து கேரளாவில் பத்திரம்திட்டா மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்குது இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு பத்தில் இருந்து பதினஞ்சு மில்லியன் மக்கள் வந்து போகிறதா வந்து சொல்கிறாங்க இங்கே பெரும்பாலும் என்ன திருவிழா நடக்குன்னால் மண்டலம் அல்லது மகர விளக்கு அல்லது மகர சங்கர சங்கராந்தி அப்படிங்கிற வந்து திருவிழாக்கள் வந்து இங்கே நடக்குது இது வந்து ஐயப்பன்ற ஒரு இந்து பிரம்மச்சாரி சாமிக்காக கட்டப்பட்டது அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இது இந்த கோயில் அதனால் தான் வந்து இந்த கோயிலுக்கு நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து இந்த நா இந்த இடத்தில் இருந்து தான் வரணும் அப்படினு இல்லாமல் உலகம் முழுவதிலிருந்தும் நிறைய மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறதாவும் சொல்லப்படுது இதில் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் கூட இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க இது வந்து கடல் மட்டத்தில் இருந்து நானூற்றி எண்பத்தி ஏழு மீட்டர் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடி உயரத்திலியும் பதினெட்டு குன்றுகளுக்கு நடுவில் வந்து இந்த மலை வந்து உச்சியில் அமைஞ்சிருக்குறதாகவும் சொல்கிறாங்க இந்த திருவிழா மகரவிளக்கு திருவிழா மகர சங்கராந்தி திருவிழா வந்து மோஸ்ட்லி இந்த ஜனவரி ஃபோர்ட்டின் அ அந்த டைமில் தான் நடக்கும் அப்படினு சொல்கிறாங்க இங்கே வந்து வெவ் ஆம்பிளை ஆண் பிள்ளைகள் வந்து எந்த வயசில் இருந்தாலும் போகலாம் ஆனால் பெண் பிள்ளைகள் வந்து பத்தில் இருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இங்கே இ இங்கே இந்த கோவிலுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க அதனால் இந்த கோயிலுக்கு பத்தில் இருந்து ஐம்பது வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் வந்து அந்த கோவிலுக்கு போகக்கூடாது அனுமதிக்கப்படமாட்டாங்க இது வந்து நம்பப்படுது இவர் வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு மகனாக இவர் வந்து இருக்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது இது வந்து ஒரு கோயில் இன்னொரு கோயில் என்னனா நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன் ஐலண்டில் வந்து இருக்குது அந்த கோயில் வந்து ராமேஸ்வரம் ராமேஸ்வரம்ன்ற கோவில் வந்து எப்படி அந்த கோயிலுக்கு அந்த பேர் வரப்பட்டுச்சுனால் ஃபர்ஸ்ட் ராவணன் வந்து ராமனோட மனைவி சீதாவை வந்து கடத்தி கொண்டுப்போயிருந்தப்போ சீதாவை காப்பாத்துறதுக்காக ராமன் வந்து ஒரு பாலத்தை உருவாக்கினாரு அந்த பாலத்தை தான் வந்து பாம்பன் பாலம்னு சொல்கிறாங்க அந்த பாலத்தை உருவாக்கி சீதாவை போய் காப்பாரற்ற போகிறப்ப ராவணனை வந்து ராமன் கொன்று கொன்று சீதாவை காப்பாத்திடுறாரு ராவணன் வந்து ஒரு பிராமணன் அதனால ராமனுக்கு பிரம்மா பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது வந்து வந்துற கூடாது அப்படின்றதுக்காக ராமன் வந்து மண்ணால் ஒரு லிங்கத்தை செய்யறாரு அந்த லிங்கத்தை செஞ்சு வழிபடுறப்போ ராமனே ஓ ஒரு ஈசனை வழிபடுவதுனால ராமனே ஈசனை வழிபடுறனால் இவங்கள வந்து ரா ராமே ராமே ஈஸ்வரம் அப்படினு சொல்கிறாங்க அதாவது ராமனே ஈஸ்வரனை வழிபட்டது அப்படினு சொல்கிறாங்க இந்த ராமநாதபுரம் வந்து நாற்பது கிலோ மீட்டர் தொலைவுல வந்து மன்னார் ஐலண்டில் இருந்து தொலைவுல இருக்குது எப்படினா ஸ்ரீலங்காவில் இருந்து நாற்பது கிலோ மீட்டர் தொலைவுல தான் இந்த பாம்பன் ஐலண்ட் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் பாம்பன் ஐலண்ட் இருக்குது